இப்போ செடிகள் பார்த்தீங்கனா ஒவ்வொரு பருவத்துக்கும் தகுந்த மாதிரி தான் செடிகளும் காய்களும் செடி வேளாண் எதுவா இருந்தாலும் வரும் அதாவது அந்தந்த பருவத்தில் அந்தந்த செடி தான் போடணுன்னா அந்தந்த செடி மட்டும்தான் போடணும் இல்லை அந்த பருவத்தில் வர செடியை அடுத்த பருவத்துலேயும் அடுத்த பருவத்தில் வர செடியை இந்த பருவத்துலேயும் போட்ட மாதிரிலாம் தேவையில்லாதது வேஸ்ட்டு தான் ஆகும் இப்போ வெய்ய காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கனாக்கா செடிகளுக்கு வந்து அதாவது காலையிலக டைமுலேயும் காலையில் டைமுலேயும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் தண்ணி பாய்ச்சணும் அப்போ தான் செடிக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் நல்லா அதிகமாகவும் இருக்கும் வெயில் நேரத்தில் விட்டாலோ வெயில் நேரத்தில் உடலை வெ வெயில் நேரத்தில் விட்டாக்கா இது தண்ணி சீக்கிரம் எல்லாம் இதாகிடும் காலையில் டைம்மில் அந்த கொஞ்சம் குளுர்ந்த டைமிலே தண்ணி விட்ணும் அதே மாரி குளிர் காலத்தில் பார்த்தீங்கனா செடி வந்து ஒரு ஒரு சில செடி குளிர் காலத்தில் பார்த்தீங்கனா நல்லா வரும் ஒரு சில செடி பார்த்தீங்கனா குளிர் காலத்தில் நல்லா வராது அதனால குளிர் காலத்தில் வந்து தண்ணி வந்து மத்தியான டைமில் தான் தண்ணி விட்ணும் மத்தியான டைமில் தண்ணி காட்டினா மட்டும்தான் செடி கொஞ்சம் நல்லா இருக்கும் வரும் நல்லா கொடி நல்லா இதாகும் வெய்ய காலத்தில் எல்லாம் இப்போ வெய்ய காலத்தில் போடுறதுக்கு பார்த்தீங்கனா என்னென்னா சுரக்கா வரும் பீர்க்கங்கா வரும் அப்புறம் இன்னும் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கனா வெயில் காலத்தில் அதிகமாக நல்லா வரக்கூடியது அது மாரி அந்த கடலப்பருப்பு அதே மாதிரி அதுவும் வெய்ய காலத்தில் அது நல்லா வரும் இப்போது குளிர் காலத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த கேரட் பீன்ஸு அப்புறம் அந்த பீட்ரூட் இந்த மாதிரி முள்ளங்கி இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் குளிர் காலத்தில் வர இதெல்லாம் குளிர் காலத்தில் குளிர் காலத்தில் மட்டும்தான் விதைக்கும் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அப்புறம் அதே மாதிரி எம் அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கனா இப்போ கடலப்பருப்பு போடணும்னால் கடலைப்பருப்பு போட்டு அது இப்போது நம்ம ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஆடு மாடு தான் அதிகமாக வச்சுருப்பாங்க அவர்களுக்கு வந்து கொடி தேவைப்படும் அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கால் இந்த வெயில் காலமும் இல்லாமல் குளிர் காலமும் இல்லாமல் நடுப்பட்ட இதில் தான் போடுவாங்க அந்த டைமில் போடும் போது பார்த்தீங்கனாக்கா கொடி அதிகமாக வரும் நம்மளுக்கு காய் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் அந்த காய் வந்து அடுத்த வருஷம் வெதைக்கு வித நெல்லுக்கு வச்சுக்கு விதைக்கி வச்சுக்குறவங்க வச்சுக்குறாங்க இல்லை எண்ணெயாட்டி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் எந்த பிரச்சினையும் கொடி பார்த்தீங்கனாக்கா ஆடு மாடுக்கெலாம் கொடி எல்லாம் அதிகமாக தேவைப்படுங்குறதுனால போட்டுப்பாங்க அதெல்லாம் அந்த கடலப்பருப்பு போட்டு ஓட்டி முடித்ததுக்கப்பறம் பார்த்தீங்கனா அதுக்கப்புறம் லைட்டாக தூறல் கீறல் ஏதாவது வந்துச்சு அப்படினாக்கால் ஒரு ஒழவு ஒரு ஓட்டு ஓட்டினா ஒரு ஒழவு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சோளம் நம்ம என்ன வேணுமோ நம்ம அதுக்குண்டானது பார்த்துட்டு நம்ம விதச்சிக்கலாம்